வாங்க வாங்க வாங்க வாங்க ஆ எல்லாமே கிடைக்கிதுங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணும் சொல்லுங்க ஆமாம்மா ஆச்சி ப்ராண்டு இருக்குது ஷக்தி ப்ராண்டும் இருக்குது ஆச்சி மசாலாவில் சாம்பார் தூள் மிளகா தூள் தனியா தூள் கறி மசாலா மட்டன் மசாலா எல்லாமே இருக்கும்மா உங்களுக்கு என்ன வேணும் ஆ இருக்குதும்மா ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது

எங்களுடைய கம்பெனி இதே இருக்குதுங்மா நாங்கள் ஓனாக அரைச்சி வைச்சிருக்கறதும் இருக்குதுங்மா நீங்க்ள் அது வேணால் ட்ரையல் பார்க்கறீங்ளா ஆமாம்மா ஆச்சி பிராண்டை விட இது நல்லாயிருக்கும் ஷக்தியை விட நல்லாயிருக்கும் ஏன்னால் நாங்கள் வந்து பாருங்க நாங்களே அரைச்சி ஆள் வெச்சு அரைச்சி எல்லாமே பக்குவமாக பார்த்து க்ளீன் பண்ணி பேக் பண்ணி தனியாக வைச்சிருக்குறோம் இல்லை உங்களுக்கு ப்ராண்டட் தான் வேணும்ன்னா இது ஒன்று சாம்பிள் இப்போ வாங்கிட்டு போய் பாருங்க ஆச்சியும் வாங்கிக்கோங்க அதுவும் இருக்குது தரோம் இருந்தாலும் நாங்கள் தயாரிச்சு விற்கிறனால சாம்பிள் கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் இல்லை இருபத்தஞ்சி கிராம் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிப்பாருங்க நல்லாயிருந்தா அடுத்த தடவை அதே வாங்கிப்பீங்க

சரிம்மா ஆ மட்டன் மசாலா கறி மசாலாம்மா ஆ கறி மசாலா வேணாங்களா அ ஆ மீன் மசாலா இருக்கும்மா பிரியாணி மசாலும் இருக்குது வத்தக் குழம்பு மசாலா இருக்குது குழம்பு மசாலான்னு சொல்லி இருக்குதும்மா ஆச்சியிலே குழம்பு மசாலா தனியாக வருதும்மா இந்த காரக் குழம்பு ஆ சரிம்மா ஓல் எல்லாம் உங்களுக்கு வேணுகிறது எல்லாமே வாங்கிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதும் ஆ ஃப்ரீ டெலிவெரிம்மா ஃப்ரீ டெலிவெரிதாம்மா வீட்டுக்கு வீட்டுக்கு இவு நாங்கள் டெலிவெரி பண்ணுறது ஃப்ரீ டெலிவெரி தான் சொல்லுங்க உங்கள் வீடு அட்ரஸ்லருந்து எல்லாமே கொடுங்க எங்கள் டெலிவரி பாய் வந்து ஆ உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவார் பாருங்க நோட்டிருக்கு பையன் இருக்கான் கூப்பிட்டு சொல்லிவிட்டு போங்க அவன் கொண்டு வந்து வைச்சிடுவான்மா நீங்கள் சரக்கு வாங்கிட்டு பில் பே பண்ணிட்டு எல்லாமே கொடுத்துட்டு போங்க லிஸ்ட்டு நாங்கள் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே இறக்கிடுவோம் ஆ ஓகேம்மா சரிம்மா யூஸ் பண்ணிப் பாருங்க எங்களுடைய ப்ராண்டையும் ஆ ஓகேம்மா திரும்ப